அந்த கால நடைமுறை கலாச்சாரங்களை இந்த காலத்தில் இருக்கிற இளைய தலைமுறையினர் பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு கேட்டால் எண்பது சதவீதம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் அந்த காலத்தில் இந்த ஃபோனு டிவி இந்த மாதிரி வசதிகளெல்லாம் பெரும்பாலும் கிடையாது இப்போ எல்லோருமே வந்து ஃபோன் பயன்படுத்த ஆரம்பிச்சதிலேருந்து வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கறதே எதுவுமே தெரியாமல் இருக்காங்க இப்போது ஒரு வீட்டில் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருந்தாங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு டிவி சீரியலை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் அவங்க அந்த சீரியல்லேயே மூழ்கிடுறாங்க இன்னோன்னு அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க எதையுமே கண்டுக்காமல் அவங்க ஃபோன்லேயே அந்த கேம்லேயே மூழ்கிடுறாங்க இன்னோன்னு வீட்டில் இருக்கிறவுங்க ஒரு தோசையோ ஒரு தண்ணி மோந்துட்டு வந்து கொடுக்க சொன்னாக்கூட இருங்க விளம்பரம் போடட்டும் அப்புறமா நான் கொண்டுட்டு வந்து தரேன் அப்படிங்கிறாங்க அந்த காலத்தில் இருந்தவங்களெலாம் அவங்க கணவர் சாப்பிட்டதுக்கு அப்புறந்தான் அவங்களே சாப்பிடுவாங்க அதை நான் சரின்னு சொல்ல வரலை அந்த காலத்திலிருந்த தலைமுறை கலாச்சாரத்திற்கும் இந்த காலத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க இந்த காலத்தில் அவங்கவங்களுக்கு தேவைனா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்க அப்படி மாதிரி இருக்குது இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த காலத்துலெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விடிய விடிய தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்தால் விடிய விடிய முறுக்கு சுடுவாங்க கூட மாட ஃப குழந்தைங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாளைக்கு தீபாவளினா நைட்டு பதினொரு மணி வரைக்கும் எல்லாத்துக்கும் தீபாவளி விஷ்ஷஸ் அனுப்புகிறது ஃபோன் பண்ணி விஷ்ஷஸ் சொல்கிறது வீட்டில் பேரண்ட்ஸ் இப்போலாம் முறுக்கு சுடுறதையே மறந்துட்டாங்க அப்படி ஒரு இது இருக்குதுங்கிறதே மறந்துட்டாங்க கடையில் காசு கொடுக்குறாங்க போட்டு வச்ச முறுக்கை வாங்கிறாங்க வீட்டில் சாப்பிட்றாங்க அவ்வளோ தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் குளிக்கிறாங்க எண்ணெய் வச்சு குளிக்கிறதுங்கிறது பெரும்பாலும் யாரும் செய்கிறதில்ல எண்ணெய் வச்சு உடம்பு முழுக்க எண்ணெய் வச்சு அதை காய வச்சு யார் அதெல்லாம் பண்ணுறது அதனால் பெரும்பாலும் யாரும் எண்ணெய் வச்சு குளிக்கிறதில்லை குளிக்கிறாங்க ட்ரெஸ் மாற்றுறாங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்புறம் அவங்களோட அன்றாடய வேலையான மொபைல் அதை தான் பயன்படுத்துகிறாங்க இதே அந்த காலத்தில் எண்ணெய் வச்சு குளிப்பாங்க புது புத்தாடைகளை போடுவாங்க அக்கம் பக்கமெல்லாம் போய் அவங்க சுட்ட ஸ்வீட்டுகளை எல்லாம் வழங்கி அவங்க கொடுக்குற இனிப்புகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து சந்தோசமா பேசி எல்லோரும் ஒன்றுக்கூடி எல்லோரும் அந்த கொ பண்டிகையை கொண்டாடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளும் எதுவும் செய்யறதில்ல பக்கத்து வீட்டுக்கும் பகிர்ந்து கொள்கிறதில்லை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம பண்டிகைக்கு நம்ம நம்ம வீட்டில் கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு சுயநலம் சுயநலத்தையும் தாண்டி ஒருத்தவங்க கூட இருக்கிற கனெக்ஷனை வந்து கனெக்ஷன் பாசம் அன்பு இது எல்லாத்தியுமே வந்து மறக்க வச்சுருச்சி இந்த காலத்தில் இருக்கிறது ஸோ அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த தலைமுறைகள் கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது மிக மிக குறைவு